இப்போது இப்போ வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டேயே அந்த அரசியல் இதில் வந்துங்க எங்கே போனாலும் இப்போ நம்ம ஒரு காரியமாக போனோம்னாலும் பஞ்சாயத்துக்கு போனாலும் சரி வேறு எங்கே தாலுக்கா ஆஃபிஸ்ஸோ வேறு எங்கே போனாலும் சரி காசுயில்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல காசு கொடுத்தா மட்டும் தான் அந்த காரியம் நடக்குது அந்த அந்த மாதிரி காசு கொடுத்தே காரியம் பண்ணிணோணுன்னா அது எல்லாேருத்துனாலையும் முடியாது எல்லாேருத்தினாலையும் முடியாது இது மாதிரி எத்தனையோ ஜனங்கள் காசுயில்லாமல் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருக்கிறவைங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க யார்ட்ட போய் பண்ணுறது காசுயில்லாமல் போனால் அவங்க தள்ளி விட்டுறாங்க ரெண்டாவது ஒரு அப்ளிக்கேஷனே கொடுத்தாலும் அந்த அது அது போய் சேர்கிறதுல்ல போய் சேரவேண்டிய ஆஃபீஸர்கிட்டே போய் சேர்வதுல்ல காசு கொடுத்தா மட்டும் தான் அது போகுது ரெண்டாவது காசு கொடுத்தோமுன்னா இன்னிக்கி இன்னிக்கி கொடுத்தா நாளைக்கு ரெடியாகிருது அதே காசு கொடுக்கலனா மாத கணக்காக ஆறு மாதமானாலும் அது ரெடி ஆகிறதில்ல இதை இதையே க கவர்மெண்ட்டு பார்த்து ஒரு இது பண்ணணும் அது தான் முக்கியானது ரெண்டாவது அங்கிருக்கிற அரசியல்வாதிகளும் அப்படித்தான் அரசியல்காரங்க அவங்களும் காசு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது நம்ம நம்ம உள்ளூர்காரர் தான் அப்படினு பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒத்து வரதில்ல அவங்க காசு எதிர்பார்க்குறாங்க இதை போய் நாளைக்கு இன்னிக்கி அப்படினு அவங்கள இழு இழுன்னு இழுத்துவிட்டாங்க இப்போது இப்போது இப்போ நடைமுறைக்கி என்னுடைய இதே அப்படித்தான் இருக்குது சூழ்நிலை நான் அதை வெளியே சொல்லலை ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உருவாகிட்டுருக்குது